அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும் போது ஏதாவது இடத்துக்குப் போகிறோம் புதுசாக ஒரு இடத்துக்குப் போகிறோம் இயற்கையை ரசிக்கப் போகிறோம் அவ் அங்கேப் போகிறப்ப நான் ஃபோட்டோ எடுக்குறேன் நிறையா ஆ ஆயிரம் ரெண்டாயிரம்னு ஃபோட்டோ எடுக்குறாங்கள் அதை யாரும்னால் ஆனால் அதிகமாக பார்க்கறதில்ல ஏன்னா அவங்க போகிறதே வந்து ஒரு இயற்கையை ரசிக்கவும் ஒரு மன நிம்மதிக்காகவும் ஒரு சந்தோசமாக ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காக போகிறாங்க அந்த இடத்துல போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது அதனால் அது யாரும் அதிகமாக திரும்பி பார்க்கறதுக்கு அந்த அளவுலாம் இல்லை ஃபோட்டோ எடுக்கிறது அதிகம் ஆர்வம் காட்டுறதுலாம் நிறையா பேர் ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோன்ட்டு எடுத்து சோஷியல் மீடியா போடுறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்கள் இருந்தாலும் அங்கே போய்ட்டு நம்ம எதுக்காக போகிறோன்னா ஜாலியாக இயற்சை இயற்கையை ரசிக்க மன நிம்மதிக்காகப் போகிறோம் அந்த இடத்துல போய்ட்டு ஃபோட்டோ எடுக்குறது எனக்கு எப்படி பார்த்தின்னா கொஞ்சம் தப்பு தான் ஏன்னா நம்மை பொறுத்தளவு ஜாலிக்காகப் போகிறோம் அந்த இடத்துல ஃபோட்டோ வந்து எடுக்கலாம் சும்மா ஒன் டைம் ஃபோட்டோ எடுக்கலாம் சரி போனோம் அந்த இடத்துக்கு போனோன்றதுக்காக எடுக்குறது அது ஓகே தான்